கிராமபுரத்தில் நம்ம வீடு கட்டும்போது என்னென்ன கவனிக்கணும் அப்படினா அந்த அந்த ஒரு இடம் வந்து வெதருக்கு மழைக்காலத்துக்கு வெயில் காலத்துக்கு அதுக்கெல்லாம் அந்த நிலம் அக்ஸப்ட் பண்ணிக்குமா ஏத்துக்கும்மா அப்படிங்குறது மழை வந்தாலும் அதை தாங்கணும் வெயில் அடிச்சாலும் அந்த நிலப்பரப்பு அதை தாங்கணும் நிலநடுக்கம் வர சூழ்நிலை இருக்கா அதெல்லாம் நாம் பார்க்கணும் ஆடு மாடு கோழி இந்தமாதிரி அதெல்லாம் வந்து நம்ம மேய்ச்சல் செய்கிற மாதிரி அந்த இடம் இருக்கானு பார்க்கணும் வனவிலங்குகளோட நடமாட்டம் அங்கே இருக்கா அப்படிங்குறத நம்ம பார்க்கணும் நம்ம வீட்டுலருந்து வெளி இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படினா அவங்களுக்கான அந்த தூரம் ரொம்ப தூரத்தில் இருக்கா இல்லை கொஞ்சம் கிட்ட இருக்கா போகிற வர போக்குவரத்துக்கு வந்து வழி இருக்கா சாலை அமைப்பு இருக்கா அதெல்லாம்தான் நம்ம பார்க்கணும் சமையல் அறை ஹால் கழிப்பறை இதெல்லாம் வந்து வாஸ்து பார்த்து கட்டுறது ரொம்பவே நல்லது அப்புறம் அவங்கவங்க ரிலிஜனுக்கு ஏற்ற மாதிரி கோயில் தர்க்கா சர்ச் இதெல்லாம் வந்து ரொம்ப கிட்ட இருக்கா அப்படிங்குறது நம்ம பார்த்து கட்டணும் கிராமத்தில் வந்து குடிசை வீடு ஓட்டு வீடு அட்டை வீடு இந்தமாதிரி வீடுகள்லாம் காணப்படுது இப்போ இந்த சமீபத்திய ஆண்டுகள்ல வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல இப்படி மாறியிருக்கு அப்படினா கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்களே நிறைய பேர் வந்து இப்போ நல்ல நல்ல படிப்புக்கு நல்ல நல்ல வேலைக்கு தேர்வாகி வெளியூர் வெளி நாடுகள்ல இருக்காங்க ஸோ அவங்க இப்போ நிறையா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து அவங்க இப்போ வந்து அந்த ஓட்டு வீடு சாலை வீடு அந்த அட்டை வீடு குடிசை வீடு அதெல்லாம் வந்து புதுப்பிச்சு இப்போ பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்களை வந்து கிராமப்புறங்களிலேயே கட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நிறைய கார் பார்க்கிங் நிறைய வண்டிகள் நிறுத்துகிற மாதிரி அவங்க கட்டியிருக்காங்க ரெண்டு மூணு பெட் ரூம் கிச்சன் ரெண்டு மேலே கீழே அடுக்கு மாடி முன்னாடி பால்கனி போர்டிகோ மேலே பால்கனி போர்டிகோ அந்தமாதிரிலாம் வச்சு முன்னாடி தோட்டம் கால்நடைகளுக்கு ஏற்ற மாதிரி இடம் கார்டன் அதெல்லாம் வச்சு இப்போ நிறைய கட்டியிருக்காங்க இப்போ நகர்புறத்துக்கு ஈக்குவலாகவே கிராமப்புறமும் மாறிடுச்சு